கடந்த ஒரு வருடத்தில் வந்து எனக்கு மறக்க முடியாத வகையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு அல்லது அனுபவன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னோடய கல்லூரி படிப்பை நான் வந்து நிறைவு செஞ்சேன் எனக்கு வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருந்தாங்க எவ்வளவோ இடத்துல தேடினாங்க எந்த வரனும் அமையலை கடைசியாக ஒரு வரன் ஒன்று அமைஞ்சுது வீட்டுக்கு பெண்ணு பார்க்க வந்தாங்க அந்த மாப்பிள்ளைக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது முதல் சந்திப்பிலேயே அவர் மேல் வந்து ஒரு அன்பும் அக்கறையும் மரியாதையும் வர ஆரமித்தது காதலும் வர ஆரமித்தது மாப்ளை பார்த்து முடித்து ஒரு ஒன் மன்தில் வந்துட்டு எனக்கு நிச்சயம் பண்ணிணாங்க பெரியோர்களால் நிச்சயமும் நல்லபடியாக நடந்துச்சு நிச்சயம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாசத்தில் வந்துட்டு எங்களுக்கு திருமணமும் நிச்சயிக்கப்பட்டாங்க திருமணமும் நல்லபடியாக முடிஞ்சுது திருமணம் முடிஞ்ச கையோடு எனக்கு வந்து ஒரு ஒன் ஒரு மாதத்திலேயே வந்துட்டு நான் வந்துவிட்டு உண்டானேன் அதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு எனக்கான ஒரு புது வரவு எங்களுக்கான ஒரு புது வரவு வந்துச்சு அந்த தருணம் அப்படிங்குறது வந்துட்டு மறக்க முடியாத ஒரு தருணம் என் கணவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என் கணவர் வந்துவிட்டு எ என் மேல் வந்துவிட்டு அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு நிறையா காதல் வச்சுருக்காரு எனக்கு எல்லா விதத்துலையும் வந்துட்டு அவர் வந்து உறுதுணையாக இருந்தார் உதவியாக இருந்தார் ஒரு வழி வழிகாட்டியாவும் இருந்தார் என் கணவர் எல்லா விதத்துலையும் வந்துட்டு எனக்கு உதவி செய்கிற ஒரு கடவுளாக அவர் இருந்தார் எல்லா எந் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் வந்துட்டு அவரோடய உதவி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவரோடய தயவு இல்லாமல் நான் எந்த விஷயத்தையுமே வந்துட்டு செய்ய முடியாமல் நான் இருந்தேன் அவர் இல்லை அப்படின்னா எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்குற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்குது நானும் அவர் மேல் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன் காதல் வச்சுருக்கேன் மரியாதை வச்சுருக்கேன் எனக்கு கெடைச்ச பொக்கிஷம் அவர் நானே தேடியிருந்தா கூட இப்படி ஒரு பையனை தேடிருப்பேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியிலை இது வந்து எங்கள் அப்பா பார்த்து வைச்ச ஒரு பையன் எங்கள் அப்பா வந்துவிட்டு எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு அப்படின்னா என் கணவர் தான் என் கணவரை வந்துட்டு நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் எல்லையில்லாத அளவு அவர் மேல் வைக்கணும் அப்படிங்குறது வந்துட்டு என்னோடய ஆசை அவர் அவருக்கு வந்துட்டு என் என்னோடய கணவருக்கு வந்துட்டு நல்லவிதமான ஒரு வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கித் தரணும் அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்ப வந்து அவருக்கு அமைச்சுத் தரணும் அப்படிங்குறது வந்துட்டு என்னோடய ஒரு ஆசை அவர் வந்துட்டு எல்லா விதத்துலையுமே வந்துட்டு நல்லா இருக்கணும் எல்லா விதத்துலையுமே அவர் வந்து சௌ சௌகரியமாக இருக்கணும் அப்படிங்குறது வந்துட்டு என்னோடய ஆசை எனக்கு வந்துட்டு குழந்தையும் பிறந்துச்சு கொழந்தை பிறந்து ஒரு எட்டு மாசம் ஆகுது என்னோடய குழந்தைக்கு என் குழந்த வந்து பெண் குழந்தை எனக்கு பிறந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும் அவள் பிறந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை அழிச்சுது என்னோடய குட்டி தேவதை அவள் என்னோடய தெய்வம் எல்லாமே அவள்தான் இப்போ வந்து நான் வீட்டில் வந்து படித்தா படித்திருந்தாலும் நான் வீட்டில் வந்து இப்போ சும்மாதான் நான் இருக்கேன் அந்த நேரத்தில் வந்துட்டு அவள் கூட நேரம் செலவழிக்கிறது அப்படிங்குறது வந்துட்டு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துவிட்டு அவளுக்காண்டி பார்த்து பார்த்து செய்யறது அவளுக்கான உணவுலேருந்து அவளுக்காண்டி உடுத்துகிற உடையிலேருந்து அவளை குளிப்பாட்ட வைக்கிறது அவளுக்கு விளையாட்டு காமிக்கிறது அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது இப்படி அவளுக்காண்டி ஒவ்வொரு வேலையும் செய்யுறது எல்லாமே வந்துவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு இடைப்பட்ட வேளையில் வந்துவிட்டு என்னோடய தாத்தா நான் வந்து தெய்வமாக வந்து மதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய மனுஷர் அவரோடய இழப்பு அப்படிங்குறது வந்துட்டு எனக்கு தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பா இருந்தது இந்த ஒரு வருடத்தில் நெனச்சு பார்க்க முடியாத ஒரு ஆள் என்னோடய தாத்தா அவர் வந்து இறந்து போய்விட்டாங்க அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிங்குறத வந்துட்டு என்றைக்குமே நெனைச்சு பார்க்காத ஒன்று ஒருத்தவங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்வாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அதோடய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க தாத்தா இருக்கும்போது அவங்களோட அருமை தெரிஞ்சுது ஆனால் வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு எதுவுமே நாங்கள் பண்ணாமல் இருந்தோம் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லை இல்லை அப்படிங்குற நெனைப்பே வந்துவிட்டு எனக்கு வந்து ரொம்ப என்னை வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்குது அப்புறோம் என்னோடய அப்பா அம்மா கல்யாணம் ஆகி நான் இங்கே வந்துவிட்டேன் என் அம்மாவை வந்துட்டு நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே புரிஞ்சுக்கிட்டது கிடையாது எனக்குன்னு ஒரு நாள் வந்து தாய்மை அடைஞ்சி எனக்குன்னு ஒரு மகள் பிறக்கும்மோது தான் வந்துட்டு என் அம்மாவோடய அன்பு அக்கறை அரவணைப்பு அவங்களோட பயம் பதட்டம் எல்லாமே நான் ஒரு தாய் ஆனதுக்கப்புறோம் அதுவும் ஒரு பெண் குழந்தைக்கு தாய் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதோடய அருமை எல்லாமே எனக்கு புரிய ஆரமித்தது எங்கள் அம்மாவோடய அன்பு பாசம் எல்லாமே எனக்கு அப்போதான் புரிய ஆரமித்தது இப்போ எங்கள் அம்மாவை நான் நல்லா புரிஞ்சு நான் எங்கள் அம்மாக்கூட நல்ல விதமான ஒரு உறவில் இருக்கேன் நான் எங்கள் அம்மாவை வந்துட்டு நான் அதிகமாக காதலிக்கிறேன் என் அப்பா என் அப்பா இல்லாத உலகமே எனக்கு இல்லை அப்படிங்குற மாதிரி இருந்துச்சு இப்போ எங்கள் அப்பாவை விட்டுநான் ரொம்ப தூரம் பிரிஞ்சு வந்து என் கணவரோடு வாழ்ந்துக்கிட்டிருக்கேன் என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்